ஸ்டவ்வில் ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது மற்றபடி பர்ஸ்னலி ரொம்ப அழகாக இருக்குது பட் இந்த அமௌன்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டேன் எதுனால் ஆஃபர் வரும்போது போய் வாங்கியிருக்கலாம் பட் அர்ஜென்ட்டுக்கு இப்போ வாங்கணும் அப்படிங்கிற சுச்வேஷனால் காஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கூடயா தான் மற்றபடி ஸ்டவ் இஸ் ஆஸம்